இப்போ ம இப்போ வந்து எங்கள் கிராமத்தில் பார்த்திங்கன்னா பே பொண்ணுங்க வந்து பீரியட்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவங்கள்லாம் வந்து இந்த சாமி ரூமில் போக்கூடாது அவங்களுக்கு ஒரு தனியா ஒரு ப்ளேஸில் இருந்து தான் வந்து அவங்க இருக்கணும் நம்ம அதை கோவிலுக்கு போக்கூடாது ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் வந்து தனியாக தான் இருப்பாங்க எந்த இந்த வெளிய இந்த அவுட்டரில் வரது கடைக்கு போகிறது கடைக்கு போகிறது இதெல்லாம் வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க அந்த அஞ்சு அஞ்சு நாளுக்கப்புறம் தான் வந்து அது போவாங்க அது வந்து அது ஏ கம்பல்சரி அது பொண்ணுங்க வந்து அது இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் இப்போ அந்த சுகா சுகாதாரம் இருக்கணும்னா இருக்குது இப்போ பொண்ணுங்கள்லாம் வந்து இப்போ வந்து நெ அது நிறையாவே தெளிவாக வந்து அவங்க பண்ணுறாங்க நான் அது எப்படி சுத்தமாக இருக்கணும் நம்ம எப்படி வந்து நம்ம உடம்ப கிளீன்னாக வச்சிக்கணும் அப்படி வந்து அந்த மாதிரியெல்லாம் இருக்க விழிப்புணர்வோடு தான் பொண்ணுங்க இருக்காங்க அப்படி தான் இருக்கணும் அது நம்ம ஆரோக்கியத்துக்கும் வந்து ரொம்ப நல்லது